எங்கிட்ட விலங்குகள் கெடையாது ஆனால் கோழி இருக்குது கோழி வந்து எங்கையாவது பக்கத்தில் வாங்கலாம் தெருவில் எல்லாம் வித்துகிட்டு வருவாங்கள் கோழிக்குஞ்சு நறைய வகையான கோழிக்குஞ்சு வாங்கலாம் நான் வந்து கோழி ஒரு கோழி வந்து ஓ கொஞ்சம் வளந்ததாக இருந்ததுனால் இருபத்தஞ்சு ருபா கோழிக்குஞ்சுன்னால் பத்துருபாய் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து கோழி வந்து கொஞ்சம் வளந்ததாக பார்த்து வாங்கிக்கலாம் ஓரளவு இருக்கும்போது வாங்கிக்கலாம் கோழிக்குஞ்சு வந்து நான் விற்றதெல்லாம் கெடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் அதில் எந்த லாபமும் ஈட்டுனது கிடையாது நம்மளோட வீட்டுக்காக வேண்டி வளர்ப்போம் அதுக்கப்பறம் அதை வந்து வேற யாருக்காவது ஃப்ரீயா வேணாம் கொடுத்துருக்கோம் பட்டு நம்ம அதை காசு ஆக்குனதுல்லாம் கிடையாது அதுக்கப்பறம் வந்து நாய் ஒன்று வாங்கிருக்கோம் அது வந்து ஐநூருபாய்க்கு வாங்கிருக்கேன் அந்த நாய் அந்த நாய் வந்து வீட்டில இருக்குது நம்ம வீட்டுக்கு வளர்ப்பு பிராணியாக வச்சி இருக்கிறோம் அந்த நாயை அதுக்கப்பறம் வந்து மீன் வாங்கிருக்கோம் மீனும் அப்படி தான் ஒரு கிலோ வந்து இரநூற்றி ஐம்பது ருபாய் நம்ம வளர்க்கக்கூடிய மீன் அந்த மீனும் அப்படி தான் வெளிலயெலாம் விற்கறது கிடையாது நம்மளோட தேவைக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் வளர்க்குறோம் நம்மளோட சந்தோஷத்துக்காக வளர்த்துக்குலாம் அவ்வளோ தான் மற்றபடி பெரிய அளவில் ஆடு மாடு அந்த மாதிரியிலாம் எதுவும் கிடையாது இதில் எந்த லாபமும் பார்க்கல